பெரும்பாலும் பைக்ல லாங் ட்ராவல் போனோமுன்னா நமக்கு நிறைய பெயின் இருக்க தான் செய்யும் சாப்பாடு விஷயன்றது வந்து பெரும்பாலும் நமக்கு ஊருக்குள்ளே கிடைக்கிறத விட ரோட் சைட்லையோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த் டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் சில இது ஹெல்த்தியாகவும் கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பைக்ல முதுகு வலின்னு பார்த்தா பெரும்பாலும் இருக்க தான் செய்யும் பட் நமக்கு கம்ஃபர்டபுளான பைக்குகளும் சிலது இருக்க தான் செய்யுது நான் வச்சிருக்க பைக்லாம் பல்சர் ஒன் ஃபிஃப்டீ ஸோ அதில் எனக்கு பெருசாக முதுகு வலின்றது அவ்வளோவா தெரியாது தோள்பட்டை வலியும் அவ்வளோவா த இருக்காது நாம அது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஒரு சில பைக்ல வேணுணா அந்த மாதிரி முதுகு வலி தோள்பட்டை வலி அந்த மாதிரிலாம் பெருசாக இருக்கும் சாலையில் செல்லும் போது சிலர்கள் வந்து இந்த குடி போதையிலையும் அப்படி இப்படின்னு வரும் போது மட்டும் சில கஷ்டங்கள் வரும் அவங்களை கடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி பைக்குன்றது எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதால அதில் ஓட்டுறதோ இல்லை அதனால் வர சின்ன சின்ன வலியோ ஆனால் எனக்கு பெருசாக தெரிஞ்சதில்லை என்னைக்கும்